எங்கள் வீட்டில் நான் செய்கிற பிரியாணி எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் பிரியாணி எப்படி செய்வேன் சட்டியை அடுப்பில் வச்சு பட்டை வகையெல்லாம் போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் சேர்த்து அது வெங்காயத்தை நல்லா வதக்கி தக்காளி போட்டு தக்காளியை நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் சிக்கன் போட்டு சிக்கனையும் நல்லா வதக்கி வதக்கி கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் தம் பிரியாணியை நல்லா வதக்கி விட்டு வேக வைக்கணும் அதை அதுக்கப்பறம் அரிசியை ஊற வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சிக்கணும் அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒன்றை லிட்டரு தண்ணீர் ஊற்றி தண்ணீர் நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் ரைஸ் அதில் கொட்டி வேக விடணும் உப்பு கொஞ்சம் சேர்த்து அதை கொஞ்சம் தம் கட்டி வச்சிடணும் ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து மணமணக்கும் சுவையான பிரியாணி ரெடியாகிரும் நான் செய்கிற பிரியாணி எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் நல்லா விருப்பப்பட்டு என்னோட பிரியாணியை சாப்பிடுவாங்க